பெரிய சிட்டிஸ் அப்படி இன்டர்நேசனல் சிட்டிஸ் அப்படி தெரிஞ்சதுன்னால் நம்ம இன்டியாவோடய தலைநகரம் டெல்லி அப்புறம் மலேசியாவோடய தலைநகரம் கோலாலம்பூர் ஜப்பானோடய தலைநகரம் ஹாங்காங் ஆஸ்ட்ரேலியாவோடய தலைநகரம் சிட்னி ஸ்ரீலங்காவோடய தலைநகரம் கொலம்பு